இப்போ தமிழ்நாட்டுலன்னு பார்த்துட்டிங்கன்னா சுற்றுலா பயணிகள் நல்லா பொழுதுபோக்குறதுக்கும் சுற்றுலாத்தலம்னு பார்த்துக்கிட்டோன்னா நிறைய இருக்குது இப்போ நான் இருக்கிற இடம் வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரியில பார்த்தீங்கன்னா பேவாட்ச் இருக்குது திருவள்ளுவர் சில இருக்குது அந்த மாதிரி நமக்கு ஒரு சுற்றுலாவுக்கு போணும்னாலே ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ஆர்வமாக இருப்போம் எப்போன்டா ஸ்கூல் லீவ் விடும் வீட்டில் கூட்டிட்டு போவாங்களே சுற்றுலாக்கு அப்படினு தோணும் இப்போ அந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் இருந்தாங்கன்னால் நம்ம வந்து தீம் பார்க்கு வாட்ரு பார்க்கு அதுக்கெலாம் போவோம் வாட்ரு பார்க்குல எல்லாம் போனால் நிறையா வௌ தண்ணி வச்சு விளாட்ற விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்கள் அது நமக்கு ரொம்ப பிடிக்கும் எ எங்கள் வீட்டிலயும் சில சின்ன பசங்கெல்லாம் இருக்காங்கள் நாங்கள் ஒருக்கா வந்து பேவாட்ச் போயிருந்தோம் அந்த பேவாட்ச்சில் நிறைய தண்ணி வச்சு விளாட்ற நிறைய விளையாட்டு இருந்துச்சு இந்த கார் கார் வச்சிலாம் அந்த ஒரு குட்டி வண்டி மாதிரி இருக்குமே அதெல்லாம் வச்சு இடிக்கக்கூடிய விளாட்டெல்லாம் இருந்துச்சு நாங்கள் அதெலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக விளாண்டோம் நல்ல பொழுதும் போகும் எங்களுக்கு வேற வந்து திருவனந்தபுரத்தில் வந்து ஒரு வனவிலங்கு பூங்கா இருக்குது அந்த வனவிலங்கு பூங்காக்கு ஒருக்கா போயிருந்தோம் அந்த பூங்கா வந்து பூங்காவில எல்லா விதமான வனவிலங்கையும் வச்சிருந்தாங்கள் சிங்கத்தில் இருந்து புலியில இருந்து வெள்ளை கலர் சிங்கம் வரைக்கும் வெள்ளை கலர் புலி அப்படி எல்லாத்தையும் வச்சிருந்தாங்கள் அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு நம்ம பார்க்காத நம்ம எப்பவும் சில விலங்குகள்லாம் பார்த்துருக்க மாட்டோம் அப்படி தானே அதுக்கு தான் வனவிலங்கு பூங்கானு ஒன்று வச்சிருக்காங்கள் நான் அங்கே போயிருந்தப்போ வித்தியாச வித்தியாச குரங்குலே நிறைய வ வக வகையான குரங்கெல்லாம் இருந்துச்சு இப்படியும் குரங்கு இருக்குமா இப்படி வித்தியாச வித்தியாசமான குரங்கு இருந்துச்சு சில குரங்கெல்லாம் பேன் பார்த்துட்டு இருந்துச்சு அது பார்க்கவே அழகா இருந்துச்சு சில சில மிருகங்கள்லாம் நம்ம வந்து வெறும் டிவியில தான் பார்த்துருப்போம் அது நேர்ல நம்ம பார்க்க போம்போ பார்க்கும் போது என்னடா சா இவ்வளோ அழகா இருக்கே பிரம்மாண்டமாக இருக்கே அப்படினு தோணும் அந்த கொடைக்கானல்லலாம் ஒரு காட்டெருமை மாதிரி ஒன்று உண்டு நல்ல பெருசாக இருக்கும் அதெல்லாம் ஸூவில இருந்துச்சு அதை பார்க்கும்போது ஐயோ நம்மளை முட்டிருமோ அந்த அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு நிறையா பாம்பு ரி வகைகள் வச்சிருந்தாங்கள் நிறையா அது அந்த பறவை வகைகள் வச்சிருந்தாங்கள் அப்படி அது ஒரு பெரிய பரந்த இடம் ஸூ ஒரு வனவிலங்கு பூங்கானாலே பெருசாக தான் இருக்கும் அதில் நிறைய விஷய நிறைய பறவைகள் மீன்கள் பாம்பு அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்கள் நம்ம பார்க்காத நிறையா அரிய விலங்குகளும் அதில் இருந்துச்சு அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம வந்து நம்மளை புகைப்படம் எடுத்து அது நம்ம கைபேசியில வச்சிக்கிறதுக்கெலாம் நமக்கு அது ஒரு விதமான ஒரு அனுபவம் தானே அதனால சுற்றுலா ப செல்கிறதுக்குலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் வேற எங்கே போயிருக்கோம் வேற வந்து தண்டர் வேல்டுக்கு போயிருந்தோம் நாங்கள் தண்டர் வேல்டுமே பேவாட்ச் மாதிரி தான் அங்கெல்லாம் வந்து சூப்பரான ஒரு தண்ணி விளையாட்டு மட்டும் இல்லை நம்ம நார்ம சாதாரணமாக இந்த தரையில் இருந்துலாம் விளையாடுவோம்ல அந்த மாதிரியான நிறைய வகையான காரு கார் விளையாட்டு இந்த ஒரு பலூன் ஒரு பலூன்ல குதித்து குதித்து விளையாடுவோம்ல அந்த மாதிரி விளையாட்டு வேற இந்த ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அதில் தொங்குகிறதுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க அது ஒரு ஒரு கம்பி வழியாக ஏறி தொங்கி தொங்கி இன்னொரு கம்பி வழியாக வரணும் அந்த மாதிரி விளையாட்டு நம்ம சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு போகும் போது நமக்கு அது ரொம்ப ஆசையாக இருக்கும் பிள்ளைங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக விளாடும் போது அதை அதை பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி லீவு ஸ்கூலுலாம் விடுமுறை விட்டதுக்கு அப்புறம் நமக்கு அவங்களேலாம் கூட்டிட்டு போய் இந்த மாதிரி விளாட விடுறதுக்குலாம் ரொம்ப இதாக இருக்கும் இந்த மாதிரி நான் நான் நிறையா சுற்றுலா விடுதிக்கெல்லாம் போயிருக்கேன்